பயிர்களோடய உற்பத்தி தரத்தை மேம்படுத்த நாங்கள் இயற்கையான வை முறையில் தான் விவசாயம் பண்றோம் அது இயற்கையான உரத்தை தான் அதுக்கு போடுகிறோம் இயற்கையான உரம் அப்படின்னா இது மண்புழு உரம் மாட்டு எரு பஞ்சகவ்யா பஞ்சகவ்யா தயாரித்து நாங்களே சொந்தமாக தயாரித்து செடிகளுக்குலாம் பயன்படுத்துறனால் அதுக்கு எந்த நோயும் வராது இயற்கையான முறையில் சத்தான காய்கள் பழங்கள் இதெல்லாம் கிடைக்கிது அதனால் நமக்கும் அது நல்ல ஒரு தரத்தை கொடுக்கறனால நாங்கள் அந்த மாதிரி இது தான் பயன்படுத்துகிறோம் வெளியில் உரம் இதெல்லாம் வாங்கணுன்னால் அதிக வெலை கொடுத்து வாங்கறதாக இருக்குது அது கட்டுப்படி ஆகாதனால் நாங்கள் இதை தான் இயற்கையான முறையில் இந்த பை உரம் போட்டு தான் நாங்கள் பயிர் எல்லாம் வளர்க்குறோம்